இந்த சேகரிக்கும் பழக்கம் என்பது வந்து எனக்கு சின்ன வயதிலிருந்தே இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து அந்த காலத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் காயின் ஐம்பது பைசா நாலனா எட்டனா இது எல்லாம் இருக்கிறது இல்லை இந்த காயின் எல்லாம் வந்து இப்போ எதுவுமே மதிப்பே இல்லை ஆனால் நான் இது எல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம் இப்போ ஏ இப்போ என் பசங்களுக்கே நாங்க வந்து காட்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே தெரியாது இது என்ன ஐம்பது பைசாவா இது என்ன நாலனாவா இது எல்லாம் நான் பாத்ததே இல்லையே அப்படினு சொல்லுவாங்க இன்னும் இது வரும் ஜென்ரேஷன் எல்லாம் வந்து காட்டினால் அவர்களை வந்து அந்த ஒரு அவர்களுக்கு எல்லாம் அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கறத்துக்கே ஒரு நல்ல வாய்ப்பாகருக்கும் அவர்களுக்கு அதுவும் இல்லாம அந்த காலத்தில் நாங்கள் போய்விட்டு அந்த நாலனா கொடுத்து போய்விட்டு கை நிறைய சாக்லேட்எல்லாம் வாங்கி கிட்டு வருவோம் ஆனால் இந்த காலத்தில் நாம் எவ்வளவு எடுத்துவிட்டு போனாலும் பத்தவே மாட்டேன் என்கிறது அது எல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரீஸாக வேறு எனக்கு இருக்கிறதனால் நான் வந்து சேர்ப்பேன் இப்போ வந்து இப்போ ஆயிரத் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழில் ஒரு காயின் அவங்க ரெடி பண்ணாங்கன்னா அந்த காயினுடைய ஷேப் ஒரு மாதிரி இருக்கும் இப்போதே இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இப்போ ஒன்று ரெடி பண்ணாங்கன்னா அதோட ஷேப் ஒரு மாதிரி இருக்கும் இது இரண்டுக்கும் பார்க்கிறது டிஃப்ரென்ஸ் அந்த காலத்தில் எப்படி இருக்கிறது இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது பார்க்கிறது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கூடவும் நான் வந்து இந்த காய்ன்ஸ் எல்லாம் ரொம்பவே சேர்த்து வைப்பேன் அது எல்லாம் என்ன எனக்கு இன்னொரு என்னனா ஸ்டாம்ப்எல்லாம் கூட நான் சேர்த்து வைப்பேன் இந்த ஸ்டாம்ப் நான் சேர்த்து வைத்து ஒட்டி வைத்து பார்பதற்க்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்பதால் அதையும் சேர்த்து வைப்பேன் இன்னொன்று வந்து கூழாங்கல் எல்லாம் வந்து நான் ரீசன்ட்டாக தான் சேர்க்க ஆரம்பித்தேன் கூழாங்கல் எல்லாம் வந்து நான் அப்போதில் இருந்து எல்லாம் சேர்க்கிறது இல்லை நான் ரீசன்ட்டாக தான் சேர்க்க ஆரம்பித்தேன் ரீசன்ட்டாக எப்படின்னா அது கேட்டால் உங்களுக்கே கூட சிரிப்பு தான் வரும் என் பையன் உட்கார்ந்து பொம்மை சேனல் எல்லாம் பார்ப்பான் அதில் வந்து இந்த ஷின்சேன் எதோ ஒரு சேனல் பார்ப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போச்சானு ஒருவன் இருப்பான் அவன் வந்து பார்த்தோம் என்றால் கூழாங்கல் எல்லாம் சேர்த்து வைப்பான் அவன் கூழாங்கல் சேர்த்து கூழாங்கல் கல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் அவன் சேர்ப்பான் அது பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசை ச்ச ஆமாம்ல கல் எல்லாம் எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் எல்லாம் இருக்கு அழகாக இருக்கே அப்படினு பார்த்து அதற்கு அப்புறம் தான் வந்து நான் கல் சேர்க்க கூழாங்கல் சேர்க்கவே ஆரம்பித்தேன் அந்த பீச்சிக்கு போனால் அழகழகாக கல் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து சேர்ப்பதற்கு எல்லாம் நான் ஆரம்பித்தேன் இந்த இந்த பொருள் எல்லாம் வந்து நான் ஏலத்திலும் எடுக்க மாட்டேன் ஆன்லைன்லும் வாங்க மாட்டேன் நானாக போய் பார்த்து எடுத்து அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே அதனால் நான் ஆன்லைனில் ஏலத்தில் எதிலுமே எடுக்க மாட்டேன் அதற்கு அப்புறம் வந்து இப்போ வந்து யார் வேறு யார்னாலும் ஒருத்தவங்க வந்து வேறு எதாவது சேகரிக்கிரார்கள் அப்படின்னா தான் அவங்களை கேட்டு ஒரு அழகான ஒரு கூழாங்கல் இருக்குன்னா அவர்களுக்கு தேவையான அந்த மாதிரி நான் வேண்டும் என்றால் எக்ஸ்சேஞ் செய்து கூட நான் வாங்கிப்பேன் ஆனால் நான் ஆன்லைனில் ஏலத்தில் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் நான் எடுத்தது எல்லாம் கிடையாது நான் வேனுமுன்னா எக்ஸ்சேஞ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி தான் என்னுடைய சேர்க்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் இது வந்து சேகரிக்கிறது வந்து என்னுடைய ஒரு ஹாபியாவே மாறிடுச்சினுதான் நான் சொல்லுவேன்